ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் ஆ சொல்லுங்கம்மா சொல்லுங்கள் என்ன பண்ணுதும்மா

கோமாரின்னா நீங்கள் வந்துகிட்டு மாட்டுக்கு வந்து இந்த வேப்பங்கொட்டல்லாம் இருக்குதுப் பார்த்தீங்களா வேப்பங்கொட்டை வேப்பங்கொட்டை இதெல்லாம் போட்டு என்னப் பண்ணணுன்னா அதுக்கு வந்து தூவக்காலில் வச்சு புகப் பிடிக்கணும்மா ஆமாம் ஆ ஆமாம் மூக்குக்கிட்ட வச்சு புகப் பிடிக்கணும் சூடுதண்ணியில் சுடுதண்ணி தான் அதுக்கு சூடுதண்ணியில் லைட்டாக வந்துகிட்டு வெதுவெதுப்பாக தான் க இது பண்ணணும் ஆமாம்மா ஆமாம்மா அதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு மஞ்சத்தூளில் மஞ்சத்தூள் போட்டு வந்து கழுவி விடணும் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு அப்பறமாக க்ளீன் பண்ணிவிட்டுத் தான் நான் ஒரு க இது கொண்டு மருந்து ஒன்று கொடுப்போம் அந்த மருந்து வந்து அது அப்ளே பண்ணுனாக்க அது வந்து ஃப்ரீயாக வந்துரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கரெக்டாக அது ஃபாலோ பண்ணால் தான் வந்து சரியாகவும் மாட்டை வந்து தண்ணியில் வந்துகிட்டுப் பச்சைத் தண்ணியில் தண்ணிலையோ ஈர ஈரத்துலையோ கட்டக் கூடாது

எப்பவும் க்ளீனாக இருக்கும் அந்த இடம் இடம் வந்து க்ளீனாக இருக்கணும் டெட்டால் போட்டுக் க்ளீன் பண்ணணும் அது சுத்தமாக இருந்தால் தான் அதுங்க அது வந்து க்ளீய சரியாகும் ஒன்னுல்ல நீங்கள் புல்லே கொடுக்கலாம் நீங்கள் புல்லு கொடுத்தீங்கன்னா இப்போ அதுக்குக் கொடுத்தீங்கன்னா அது வந்து சரியாயிடும் அது நார்மலாக எடுத்துக்கும் அது இல்லேன்னா அந்த இது இருக்குதுப் பாருங்கள் கோ கோதுமை பு புண்ணா இது இருக்கும் கோதுமைத் தவுடு அதை வச்சு காய்க்கும் அது வாசமாக அது ஓரளவுக்கு அப்படியே சாப்பிடும் அதெல்லாம் கொடுக்கலாம் ஆமாம் அது தான் கொடுக்கணும் அதான் கொடுக்க முடியும் இப்போ அது தான் சாப்பிடும் ஏன்னால் வாயெல்லாம் புண்ணாக இருக்கும் அது கொஞ்சம் ஆர்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஆ அது மாதிரிலாம் கொடுக்கலாம் கொடுக்கலாம் அதெல்லாம் லைட்டு வெதுவெதுப்பான இதில் வந்து நீங்கள் கொடுக்கலாம் சரிம்மா

நீங்கள் வந்து ஷெட்டில் அல்லது நீங்கள் வெயி வெயில்லன்னா கொஞ்சம் கூலிங்காக வச்சுக்கணும் ஆ நார்மலாக நல்லா ந ஃபுட்டு கொடுக்கறதும் சரி அதுக்கு நார்மலாக நம்ப தீனி போடுவோம்ல அதெல்லாம் போட்டு தண்ணி அடிக்கடி க இது பண்ணணும் தண்ணி க இது பண்ணணும் தண்ணில்லாம் கொடுத்தீங்க கரெக்டாக கொடுத்தீங்கன்னா சரி இதாக ஆகிடும் சரி ஆகிடும் அதுக்கும் ஒரு உணவு வந்து அதுக்கு எப்படின்னா இப்போ ஒரு ஒரு அரிசிக் குருணை இருக்குது பார்த்தீங்களா குருணை வந்து ரொம்பவும் மெலிஸாக ரொம் ரொம்ப க இதாக இருக்கும் அதை வந்து நொறுக்கி அதுக்கு அது வந்து அதுக்கு வைக்கணும் அதுக்கு வச்சாக்கா கண்டிப்பாக அது சாப்பிட்ரும் அவ்வளோ தான் இந்த இது கோதுமைத் தவுடு இருக்குது பார்த்தீங்களா தவுடோடு ஆ அதல்லாம் வந்து அந்தத் தவுடோடு லைட்டாக கலந்து வச்சிட்டீங்கன்னா அதல்லாம் சூப்பராக நல்லா சாப்பிடும் அது வைக்கலாம் அது வைக்கலாம் அது லைட்டாக அந்த இன்னோன்னு என்னான்னா இந்த கேழ்வரகு இருக்குது பார்த்தீங்களா கேழ்வரகு அதெல்லாம் அதெல்லாம் போடலாம் அதெல்லாம் போட்டாக்கா அந்த இதுக்கு வந்து அது நல்லா சாப்பிடுங்க ம் அது முழுசா போடலாம் அது சின்னதாக தான இருக்கும் கேழ்வரகு வந்து சின்னது தானே கடுகு மாதிரி தானே இருக்கும் அதல்லாம் நல்லா சாப்பிடும் அதல்லாம்